ஹலோ டெய்லர் கடையாங்க நான் ஸ்கூலில் டான்ஸ் டீச்சராக இருக்கேன் டான்ஸ் சொல்லிக் கொடுக்குறேன் அவங்களுக்கு ஸ்கூல் ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன் அதனால் ஒரு ஏழு டிரெஸ்ஸு தைக்கணும் கொஞ்சம் டிசைனாக தைக்கணும் அதுமாதிரி நீங்கள் தச்சுக் கொடுக்க முடியுமா ம் எவ்வளோ வெலைலாம் சொல் சொல்லுவீங்க ம் சரிங்க

ஆ சரிங்க சரி நான் நாளைக்கு நேரில் வந்து கொடுத்துட்டு சொல்கிறேங்க நான் ஓகே தேங்க் யூ